ஒவ்வொரு எழுத்தாளரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முன்பாக அச்சம்பவம் அல்லது அதனுடைய நிகழ்வுகள் குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும் அது பற்றிய தகவல்களை தெரிந்து அறிந்து புரிந்து தெளிவாக தன்னை தானே தெளிவு படுத்திக்கொண்டு தான் எழுத வேண்டும் அச்சம்பவங்களுக்கு ஆதாரமாக தேவையான விஷயங்களை ஆதாரத்துடன் அந்த கட்டுரையில் பதிவு செய்ய வேண்டும் அப்பொழுது தான் அதனை படிப்பவர்கள் நன்றாக புரிந்து அதனுடைய விஷயத்தை தெரிந்து கொள்வார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்றாலும்

இதுவரை எனக்கு சரியாக எழுத முடியவில்லையே என்று நான் வருத்தப்பட்டது இல்லை மேலும் என்னுடைய கட்டுரைகளை மேலும் மேலும் நன்றாக எழுதவேண்டும் என்று இன்னும் கூட நான் முப்பது ஆண்டுகள் பத்திரிக்கையிலும் எழுத்தாளனாகவும் இருந்தும் கூட முயற்சிகள் செய்து கொண்டு உள்ளேன் இன்னும் சிறு சிறிது சிறப்பாக எழுத வேண்டும் இதனை விட இன்னும் சிறப்பாக எழுத வேண்டும் என்று நான் முயற்ச்சி செய்துகொண்டு தான் இன்றும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய கட்டுரைகளை படிக்கிறவர்கள் என்னை பாராட்டுகின்றனர் ஆதரிக்கின்றார்கள் இன்னும் சிறப்பாக எழுத வேண்டும் என்று வாழ்த்துகின்றார்கள் ஊக்கப்படுத்துகின்றார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளித்து க கொண்டு தான் இருக்கின்றது